கல்வியறிவு இருந்தால் மட்டும் என்னங்க பண்ண முடியும் நகர்ப்புறத்தில் இருக்கறவங்களாக இருந்தாலும் சரி கிராமப்புறத்தில் இருக்கறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களோட தேவைகள் அவங்க போய் எ அந்தக் குறிப்பிட்ட அலுவலகத்தில் போய் நம்ம கவர்மெண்ட் அரசாங்க அலுவலர் கிட்ட பேசும் போது எல்லோருமே நான் சொல்ல வரலைங்க ஒரு சிலர் வந்து கரெக்டான ஒரு பதில் சொல்கிறது கிடையாதுங்க அவங்களை வந்து புறக்கணிச்சடுறாங்க இப்போ வாங்க அப்போ வாங்க இது வந்து நகர்ப்புறத்தை விட கிராமப்புறம் வந்து அதிகமான சவாலை சமாளி சவாலை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது ஒரு பிரச்சனையைப் போராடி வ நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அடுத்த தலைமுறையே வந்துடும் போலங்க அந்த மாதிரி இருக்குது எதுக்கெடுத்தாலும் லஞ்சங்க எதுக்கெடுத்தாலும் பணங்க பணம் கொடுத்தா இன்றைக்கி என்னங்க நாளக்கு இல்லைங்க இந்த நிமிஷமே நடக்குங்க அந்த மாதிரிதாங்க இருக்குது எங்கேங்க லஞ்சத்தை ஒழிக்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் காசு காசு காசு இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு அடிப்படையான வசதி ஒரு தண்ணி ஒரு தார் சாலை இது இ நாங்கள் வந்து டவுனோடு ஒன்றி கிராமப்புறங்களும் நகர்ப்புறங்களுக்கு ரெண்டுக்கும் சமமான இதில் தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கே வந்து இந்த வசதிகள் வந்து மனதார சொல்றேங்க தண்ணி வசதியும் வந்து தார் சாலையும் வந்து சரிவர கரெக்டாக வர்றதில்லைங்க இதைப் பற்றி யார் கிட்ட போய் பேசப் போன் ஓட்டு மட்டும் கேட்க வர்றாங்க இதைப் பற்றி யார் கிட்ட பேசப் போனாலும் புறக்கணிச்சடுறாங்க ரொம்பவுமே நீண்ட சவாலாதாங்க இருக்குதுங்க எத்தனை காலமாக நாங்கள் போராடுறதுங்க போராடி போராடி சலிச்சிடுச்சுங்க அவங்ககிட்ட போராடுற நேரம் நம்மளே அதுக்கு வேறு ஏதாவது மாற்று வழி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்களே வந்து அதை கையாண்டுருக்கறங்க இப்போ நே நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிராமப்புறம் ஆனால் கிராமப்புறத்திற்கு எங்களோடய சாலை ஒரு சாலை தள்ளி வந்து நகர்ப்புறம் அந்த நகர்ப்புறத்தில இருந்து எங்கள்கிட்ட நாங்கள் கேட்டு தண்ணி வசதிக்காக ஒரு குழாய் வந்து அங்கிருந்து நாங்கள் வாங்கியிருக்குறோம் அதாவது ஒரு பைப் வந்து அங்கிருந்து வாங்கியிருக்குறோம் இதிலிருந்து தான் எங்களுக்குத் தண்ணி வருது அந்தத் தண்ணியும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் ரொம்ப சன்னமாகதாங்க வருது இது வந்து அடிப்படை வசதி நான் சொல்கிறது அந்தத் தண்ணியை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களோடய பொருளாதாரத் தேவை எங்களோடய ந அடிப்படை வசதிகளை வந்து நாங்கள் அந்தத் தண்ணியை வச்சு தான் தீர்த்துக்கறோம் இன்னொன்று என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து கிராமப் பஞ்சாயத்து அந்தக் கிராம பஞ்சாயத்திலிருந்து தண்ணி நீங்களே சொல்லுங்கள் எத்தனை நாளைக்கு ஒருக்கா நம்மளுக்குத் தண்ணி வந்தால் நம்மளோடய அடிப்படைத் தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செய்ய முடியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்தால் கூட நம்ம சமாளிக்க முடியும் ஆனால் எங்கள் ஊரில் தண்ணி வந்து நாலு மாதம் ஆகுதுங்க மூணுல இருந்து நாலு மாதத்து வரைக்கும் ஆயிடுச்சு இப்போ வந்து எங்களுக்குக் கிணத்துல தண்ணி இருக்கிறதுனால நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் இல்லாதவங்க என்னங்க பண்ணுவாங்க அதுவும் கிணத்துல வந்து உப்புத் தண்ணியாக தான் இருக்கும் நல்ல தண்ணி எல்லாம் கிடையாது நான் எடுத்திருக்கிறது ஒரே ஒரு தலைப்பு மட்டுந்தான் தண்ணி இதுக்கே எனக்கு இவ்வளோ கோபம் வருது இவ்வளோ பேசுகிறேன்னா சரின்ட்டு அந்த சைடு வந்தோம் அப்படின்னா ரோடுங்க ரோடு நல்லா இருக்கிற ரோடு கொஞ்சம் குண்டு குழியுமாக இருக்குதுன்னு எல்லாத்தையும் நிரவுனாங்க நிரவி மூணு டு நாலு மாதம் ஆச்சுங்க இப்போ வரைக்கும் எட்டிப் பார்க்கலீங்க எத்தனை ஆக்சிடெண்ட் ஆகுது எத்தனை பேர் கீழே விழுகிறாங்க எத்தனை பேர் அதில் வந்து டைமுக்கு அதில் போக முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே சரிவர செய்கிறதில்லைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குப்பை குப்பை அள்ளுறதுக்கு வந்து யாருமே வர்றது கிடையாதுங்க அப்படியே வந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறை அவங்க நாங்கள் வெளியில் வர்றதுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க இந்த மாதிரி எத்தனையோ வசதிகள் எத்தனையோ பிரச்சினைகள் வந்து நகர்ப்புறத்தை விட கிராமப்புறத்தில் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க ரொம்பப் பெரிய சவாலாக இருக்குதுங்க